ஆமாம் இந்தியன் பேங்க்கில் தான் நான் பேசுகிறேன் சொல்லுங்கள் ஓகே

ஆ ஓகே கொஞ்சம் லைனில் வெயிட் பண்ணுறீங்களா நான் உங்களுடைய சிபில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் எயிட்டி இருக்குது ஓகே செவன் ஃபிஃப்ட்டி இருந்தாலே எலிஜிபில் தான் ஓகே என்ன ஜாப் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு ஓகே ஃபிஃப்ட்டி டு சிக்ஸ்ட்டி கிடைக்கும் உங்களுடைய ஓகே மேரிடா ஓகே இது அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே அவங்களுக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ இருக்கும் மேம் செவன்ட்டி டு எயிட்டி உங்களுக்கு ஒரு சிக்ஸ்ட்டி இருக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் எல் இருக்கும் மந்த்லி ஆ சரி மேம் ஓகே லோன் எவ்வளோ தேவைப்படுது மேம் உங்களுக்கு ஃபாட்டி லேக்ஸ் தேவைப்படுது ஓகே ஃபாட்டி லேக்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்தட்லாம் மேம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஹோம் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குதுங்களா லேண்டு டாக்குமெண்ட்ஸ் இந்தமாதிரி ஓகே நீங்கள் அந்த லேண்டை வெச்சுட்டு தான் இந்த லோன் எடுக்குற மாதிரி இருக்கும் ஹோம் லோனுன்றதுனால் ஸோ உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ கட்டணுங்குறதுலாம் வந்து நீங்கள் டைரக்ட்டா நாளைக்கு வந்து இந்த ஹோம் டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ரெண்டு பேருடைய ஐடி ப்ரூஃப் ஐ மீன் ஆதார் பேன் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த டாக்குமெண்ட் உங்களுடைய பாஸ்புக் ஜெராக்ஸ்ஸு எடுத்துட்டு நீங்கள் டைரக்ட்டா வந்து பேங்க்குக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ட்வெல் மந்த்து கட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ட்வென்ட்டி ஃபோர் மந்த் தேர்ட்டி சிக்ஸ் மந்த் ஃபாட்டி எயிட் ஐ மீன் ஃபை இயர்ஸ் வரைக்கும் கட்ற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் எந்த ஸ்லாட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுமாதிரி பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைட் வந்து நம்ம செவன் பர்செண்ட்டேஜ் தான் தந்துட்டுருக்கோம் ஓகே வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா ஓகே வரும்போது டாக்குமெண்ட்ஸோடு வந்துடுங்க ரெண்டு பேரோட பாஸ்போட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துட்டு வாங்க சரிங்களா சரி ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ